இப்போ அரசு வந்து ஒரு நலத்திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிட்டியில் நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப எளிமையாக போய் அவங்களை சேந்துடும் அந்த விஷயம் வந்து இப்படி ஒன்று வந்துருக்குது அப்படின்றது ஆனால் அதே விஷயம் ஒரு கிராமத்தில் வசிக்கிற ஒரு பாமர மக்களுக்கு இப்படி ஒன்று வந்திருக்கா அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது நிறைய விஷயம் வந்துருக்குது அப்படின்றது அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு தன்னார்வலர்கள் மூலமாக துண்டு சீட்டை கொடுத்தோ இல்லை தண்டோரம் மூலமாக இந்த மாதிரி ஒரு நலத்திட்டம் வந்துருக்குதுன்னு சொல்லியோ இல்லை விளம்பர வண்டி மூலமாகவும் தான் இந்த மாதிரி சில பல நிகழ்வுகள் மூலமாக தான் இப்டி ஒரு நலத்திட்டம் வந்துருக்குது அப்படின்றத வந்து அரசு வந்து பாமர மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க பாமர மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்க தயாராக இல்லைனாலுமே கூட அவங்களுக்கு வந்து பொறுமையாக உட்கார வெச்சு இது இது இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ நாள் இவ்வளோ ரூபாய் இதுனாலும் கிடைக்கும் அதனால் இதுக்கு வந்து நீங்கள் இது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தன்னார்வலர்கள் மூலமாகவும் அரசு ஊழியர்கள் நேராகவுமே போய்ட்டு அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாமே பண்ணுறாங்க இதைத்தாண்டி காவல்துறை வந்து மக்களோடய நம்பிக்கை காவல்துறையோடு மீது வந்து மக்களோடய நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சரி சமமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா நிறைய இடத்துல வந்து காவல்துறை வந்து மக்களுக்கு தேவையான நீதியை வந்து அவங்க உயிரை பணயம் வெச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறாங்க அது அதில் காவல்துறையை பாராட்டுறத்துக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல மிக எளிய மக்களை அவங்களோடய அரசியல் ரீதியாகவும் மேலே இருந்து கொடுக்கற அரசியல்வாதியோடய ஒரு அழுத்தத்தினால காவல்துறை மாறி செயல்படுற விஷயங்கள் வந்து இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே வர்றது வந்து ரொம்ப வருத்தம் வருத்தம் அளிக்குது காவல்துறை வந்து பணம் இருக்கறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு மாதிரியும் ஏழை எளிய மக்களுக்கு யாரை வந்து அடித்தா அவங்களை யாரும் கேட்க மாட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது ஒரு சில காவல் காவல்துறையில் இருக்க ஆய்வாளர்கள் தான் நேர்மையாக இருந்து எல்லா உண்மையும் வெளிக்கொண்டு வர்றதுனால தான் இப்போ காவல்துறை வந்து ஓரளவுக்கு நல்ல முறையில் இயங்கிட்டுருக்கு இது இன்னும் அதிகமாகிட்டு ஏற்படுற சில பல இடர்பாடுகளும் குறையணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையாக ஒரு சக மனுஷனோடய ஆசையாக இருக்குது தமிழக காவல்துறை உலகின் சிறந்த காவல்துறை அப்படின்னு சொல்றதை வந்து என்னால் ஒரு என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியலை அவங்க நிறைய இடத்துல நல்ல விஷயம் பண்ணி இருக்காங்க ஓகே ஆனால் இதில் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது அதனால் இதை வந்து அவங்க சரி பண்ணணும் ஏற்படுற தவறுகள் இது எல்லாமே டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சுன்னா மக்களுக்கு காவல்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகும் இது கோர்ட்டில் வந்து நிறைய கேஸஸ் வந்து காவல்துறைக்கிட்டே இருந்து சிபிஐக்கு மாத்துறது நம்ம பார்த்துருக்கோம் காவல்துறை ஒழுங்காக வேலை செஞ்சால் இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை அதனால் மக்கள் நம்பினாங்கன்னா காவல்துறை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சரியான முறையில் விசாரித்து நீதியை நிலை நாட்டுறதும் ஒரு எல்லா மக்கள் சார்பாகவும் நானும் ஆசைப்பட்றேன் அதுப்படி அவங்க வருங்காலத்தில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்